தாத்தா பாட்டி தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கை குழந்தைகள் பேரன் பேத்திகள் என்று கூட்டு குடும்பமாய் வாழுகின்ற அந்த குடும்பங்களைத் தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதே போல் எப்பொழுதும் நண்பர்கள் தான் முக்கியம் அவர்கள் தான் கஷ்ட்டத்திற்கு உதவுவார்கள் எந்த ஒரு மனக்குறைகள் இருந்தாலும் அவர்கள் இடத்தில் பகிர்ந்து கொண்டால் நமக்குத் தேவையான நல்ல ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் தமக்கு கொடுத்து அவர்கள் நம்மை வழி நடத்துவார்கள் எனவே கூட்டு குடும்பமும் நண்பர்களுடனும் வாழ்கின்ற வாழ்க்கை தான் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் குடும்பம் நண்பர்களுடன் கடற்கரை திருக்கோவில்கள் சுற்றுலாத்தலங்கள் என்கின்ற வகையில் நம்மளுடைய பயணங்களை மேற்கொண்டோமென்றால் மன அழுத்தம் குறையும் பணிசுமை மறையும் மகிழிச்சி சம சம சகோதரத்துவம் அன்பு அமைதி என்று நல்ல ஒரு வாழ்க்கை நாம் வாழலாம்